மலை வ மலை ஏறும் போது ஆல்ரெடி வந்து எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அப்படின்றத விட இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிங்க ஆக்சுலாக நான் மலை ஏறினதே கிடையாது ஸோ எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த ப்ளேஸ் எப்படி இருக் வச்சுக்கலாம்ன்றதை வேணா சொல்கிறேன் மலை ஏறும் போது மோஸ்ட்லி வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே ஏர்றமாதிரி இருக்கும் ஸோ அப்போது நம்ம வந்து ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பே பேடாக இருப்போம் ஸோ அந்த டயத்தில் வந்து எது கையில இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு போய்விடணும் அப்போதைக்கு சாப்பிடுறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்றமாரி தான் ஃபீல் பண்ணுவாங்கள் ஸோ வந்து அதிகமான டஸ்பின்ஸ் வந்து கொஞ்ச கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே வச்சிருந்துருக்கணும் அந்தமாதிரி மலையில ஏறி போகிறவங்களும் வந்துட்டு கரெக்டாக அதை யூஸ் பண்ணுற எட விதத்தில் யூஸ் பண்ணணும் அதாவது கையில வச்சிருக்க பொருளை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுடலாம்னு போடாமல் டஸ்பின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக போட்டாங்கன்னால் ஓகே வேற எதாவது எக்ஸ்ட்ரா எதாவது அந்தமாதிரிலாம் பண்றமாதிரினா அங்கங்கே வந்துட்டு இப்போது வெளில போகிறதுக்கு வந்து இடம்லாம் தேவைப்படும் ஸோ போகிற வழியில ஏதாவது ஒரு வாஷ் ரூம் அந்தமாதிரிலாம் நீட்டாக வச்சிருக்கணும் இன்னொன்று வந்துட்டு எதாவது சாப்பிடுற பொருள்லெல்லாம் இருக்குது அப்படினா மோஸ்ட்லி வந்து அங்கங்கே கடைங்கள் அந்தமாதிரி இருந்துட்டால் ப்ராப்லம் இல்லை ஏன்னா அவங்களே கையில கொண்டு வர்ற பொருளாக இருந்தால் எங்கேயாச்சு தூக்கி போட்டு போயிடணும் அப்பவே அதை விட்டுரும்னும் தான் நினைப்பாங்க இதுவே அங்கங்கே கடைங்கள் அந்தமாதிரி இருந்தால் அந்த கடையிலே உட்காந்து சாப்பிடுட்டு அதை அங்கேயே டஸ்பின்ல அந்தமாதிரி போட்டுவிட்டு அவங்க மூவ் ஆகி போய்டுவாங்கள் அதனால் கடைங்கள் மோஸ்ட்லி ஜாஸ்தியாக இருந்தால் ஓகே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மலைங்கள் ஏறும் போது அதிகமாக யாரும் அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்கள் இருந்தாலும் ஏதாவது இருந்துச்சுனால் அதை அப்படியே போட தான் பார்ப்பாங்க ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணுறமாரி இரு ஆளுங்களும் இருக்கணும் அவங்கவுங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த ப்ளேஸ் நீட்டாக இருக்க முடியும் ஸோ அவங்கவங்க கரெக்டாக இருந்துக்கிட்டால் ஓகே போகிற வழியில கடைங்கள் வாஷ் ரூம் இது குப்பை அதாவது டஸ்பின் இது மட்டும் கம்பல்சரி இருந்தால் ஓகே